வாங்கம்மா என்ன வேணும் சரி ஓகேம்மா ரெண்டுத்துலையும் பத்து கேஜி வேணுமா இல்லை இதில் அஞ்சு அதில் அஞ்சு வேணுமாம்மா சரி ஓகேம்மா ப்ரவுன் ரைஸ் வந்து கிலோ ஐம்பது ரூபா மொத்தம் பத்து கேஜி கேட்டிருக்கீங்க ஐநூறுபா ஜாஸ்மின் ரைஸ் வந்து கிலோ எண்பது ரூபா மொத்தம் எண்ணூறுபாம்மா மொத்தம் ஆயிரத்தி முன்னூறுபா ஹோல்சேல் ரேட்டில் எங்களுக்கு வர லாபமே கம்மி தான் வேணும்னா ஒரு உங்களுக்காக ஒரு நூறுபா கம்மி பண்ணிக்கலாம் ஆயிரத்தி இரநூறுவா வேணால் கொடுத்துக்கோங்கம்மா இப்போவே உங்களுக்கு வாங்கிட்டு போகிறீங்களா சரி ஓகே நான் வந்து சொல்கிறேன் பையன்கிட்ட சொல்கிறேன் எடுத்து உங்களுக்கு கொடுப்பான் நீங்கள் வந்து இருந்து வாங்கிட்டு போயிடுங்க சரி ஓகே